மூணு மூணு ரெண்டாயிரத்தி மூணு பதினேழு ஏழு ஆயித் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சி இருபத்தொம்போது எட்டு ஆயித் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு